ம் ஆமாம் சொல்லுங்கள் ப்ளம்பர் தான் ஓகேங்க சார் ஓகேங்கே சார் பார்த்து செய்யலாம் என்னா மாதிரியான ஒர்க்குங்க சார் ஓகேங்க சார் பார்த்து பண்ணிக்கலாம் சார் இப்போ யூபிசி பைப்பில் தான் போடணுங்களா ஓகேங்க சார் யூபிசி இதில் உங்களுக்கு எத்தனை இன்ச்சில் வேணும் ஓகேங்க சார் அதை எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் சார் நாங்கள் வந்து யூபிசி பைப்புக்கு வந்து ஒரு அடிக்கு நூறுவாங்கிறா மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் எடுத்துக்குவோம் சார் ஓகேங்களா உங்களுக்கு சார் பிவிசின்னா கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணலாம் சார் யூபிசிங்கிறதுனால ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க சார் அந்த பைப்பும் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஒரு டேப் போடுறதுக்கு நூறுரூவா அமௌண்ட் ஆகுங்க சார் டேப் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருவோம் சார் உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னா நாங்கள் இன்றைக்கே வந்துருவோம் சார் அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் என்னான்னு பார்த்து சொல்லுங்கள் சார் எத் என்னக்கு வரலானு ஓகேங்க சார் நாங்கள் ஒரு நாலு பேரை கூட்டு வந்து ஒரே நாளில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம் சார் நீங்கள் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ரூமைலாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிங்க சார் அமௌண்ட் அமௌண்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒர்க் செஞ்சிவிட்டு அமௌண்ட் நம்ம பேசிக்கலாம் சார் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பொருள்லாம் எங்கள் கடையில் கடை வச்சுருக்குறோம் கடையிலருந்து எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி வேறு எதாவது ஒர்க்குன்னாலும் நீங்கள் ஃபோன் அடிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்து கம்மி ரேட்டுக்கே பண்ணுவோம் சார் ஓகேங்க சார்